சார் ஓலா டிரைவர் மிஸ்டர் பாண்டியா சார் ஓ சார் நான் புக் என் பேரு கவிதா நான் புக் பண்ணியிருந்தேன் ஆமாம் சார் நான் வந்து டுவன்ட்டியத் அன்னிக்கு வந்து புக் பண்ணியிருந்தேன் ஓலாவில் கார் சார் இந்த கார் புக் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து நான் புதுக்கோட்டை டூ திருச்சி போகணும் சார் ம் ஆமாம் திருச்சி வந் திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கேகே நகரில் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் மொத்தம் வந்து நாலு பெரியவங்க சார் ரெண்டு சின்ன பசங்க ம் ஆமா சார் நான் இருக்கிற ஏரியா டைமிங்ஸ் வந்து சார் காலையில் எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு எங்களை வந்து பிக்கப் பண்ணிக்கிணும் நான் இருக்கிற ஏரியா வந்து புதுக்கோட்டையில் ஜீவா நகர் மச்சவாடிகிட்டே மச்சவாடி தேர்ட் ஸ்ட்ரீட் தேர்ட் ஸ்ட்ரீட்டில் நாகம்மா கோயில் அந்த நாகம்மா கோயில் இல்லைன்னா பிருந்தாதேவி கோவில் ரெண்டு கோவில் அங்கேருக்கு அந்த கோயில்கிட்ட நீங்கள் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிங்கன்னால் கூட நான் லொ லொக்கேஷன் இது பண்ணிவிடுறேன் இல்லைன்னா உங்களுக்கு நான் லொக்கேஷன் கூட ஷேர் பண்ணுறேன் எங்கள் அந்த அட்ரஸு அப்படி சொல்லிட்டு அட்ரஸும் ஷேர் பண்ணிவிடுறேன் சார் ஆமாம் நான் அமௌன்ட் எல்லாம் பே பண்ணிவிட்டேன் ஃபுல்லி வந்து பே பண்ணிவிட்டேன் டூ அண்ட் ஃபுரோக்கு வந்து பே பண்ணிவிட்டேன் எங்களுக்கு திருப்பி அங்கே நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு எங்களை திருப்பி பிக்கப் பண்ணிவிட்டு ஆமாம் ஃபுல் டே சார் ஈவினிங் ஈவினிங் வந்து எத்தனை மணி ஆமாம் சார் ஒரு எட்டு மணிக்கு சார் எயிட் டூ எயிட்டு புக் பண்ணியிருக்கேன் சார் ஒன் டே ஃபுல்லாக ஆமாம் காலையில் எட்டு மணியிலருந்து நைட்டு எட்டு மணிக்கு ஏன்னால் நம்ப ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு சின்ன பர்ச்சேஸ் இருக்குது அந்த பர்ச்சேஸ் வந்து சாரதாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் போத்தீஸ் வந்துட்டு எங்களை வீட்டில் கொண்டு வந்து திருப்பியும் எங்கே நாங்கள் ஏறினமோ அதே எங்கள் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டிங்கன்னால் பெட்டராருக்கும் சார் ஆமாம் டேட் வந்து சார் டுவென்ட்டி ஃபிஃப்த்து இருவத்தஞ்சாம் தேதி காலையில் ம் ஆமாம் சார் காலையில் வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ம் நாங்கள் ரெடியாகருப்போம் சார் நீங்கள் கரெக்ட்டாக அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டிங்கன்னால் டக்குன்னு நம்ப போயிட்டு இந்த மூணு ஒர்க்கு தான் இந்த மூணு ஒர்க்கும் நம்ம பார்த்து முடித்துட்டு வீட்டுக்கு வரமாதிரி இருக்கும் சார் ஆ எல்லாமே பே பண்ணிவிட்டோம் சார் ஆ சார்ஜஸ் ஆ ஏசிதான் புக் பண்ணியிருக்கு ஏசி தான் தேங்க்யூ ம் வந்துடுங்க சார் அந்த ஸ்பாட்டுக்கு தேங்க்யூ